நான் ஒரு அருங்காட்சியத்துக்கு போனேன் அங்கே வந்து கூழாங்கற்கள் அப்புறம் காட்சிப்படுத்தும்போது அதெலாம் ஒரு மேஜிக் மாரியே அந்த கையில் அப்படியே கூழாங்கற்களை நெ நிற்க வச்சுருந்தாங்க அந்த காலத்து பழைய பழைய க காயின்ஸ்லாம் அங்கே ஒரு கண்காட்சியத்துக்கு வச்சுருந்தாங்க அதெலாம் பார்க்கம்போது எங்கள் காலத்தில் இப்படிலாம் ஒரு காயின்ஸ்லாம் இருக்குமான்னு யோசிக்கிற அளவுக்கு போ வேண்டியதாக இருக்கு பழைய பொருட்கள்லாம் இருந்துது கூழாங்கற்களை வச்சு அந்த கையில் மேஜிக் பண்ணுறது அப்புறமேட்டு இந்த வீடுமாரி கட்டுனாங்க அந்த ஏ ஏரோ பிளேனு இந்தமாரி பல விதமான பொருட்கள்மாரி செஞ்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வானம்மாரி செஞ்சு ஒரு அழகான ஒரு வீடு ஒரு மழை பகுதியில இருக்குறதுலாம் இந்த ஒரு கூழாங்கல்லை வச்சு அதில் இடையில இந்த கா பழைய காலத்து இந்த காயின்ஸு இதெல்லாம் வச்சு இருந்தாங்க எப்படி வேணுமா அதை அந்த காயின்ஸ்லாம் பார்க்கும்போது நாங்கள் அந்த காலத்தில் இத்தனை காயின்ஸ் அது ஆனால் எத்தனை காயிஸ்னே தெரியல பல ரகத்துக்கு இருந்துது கிட்டத்தட்ட நூறு ரகத்துக்கு மேலே காயின்ஸெல்லாம் வச்சுருந்தாங்க அதில் அந்த கூழாங்கற்கள் வந்து என்னென்னா அந்த பல விதமான பொருள்கள் அந்த விலங்குகளை அது அதிகமாக பேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அதெலாம் பார்க்கும்போது புதுமையாகவே இருந்துது இந்த விலங்குகளில் எப்படி இப்படிலாமா ஒரு இது பண்ணலாமான்னு யோசிச்சு நான் எங்களுக்கே எல்லாம் இப்படி பண்ணாங்க நான் அதுக்கடுத்து என்ன பண்ணேன்னா நான் அடுத்து ஒரு அருங்காட்சியத்தில் வந்து நான் வந்து ஒரு பழைய ஒரு ஒரு காயின்ஸ்லாம் வந்து ஒரு எனக்கு ஒரு பத்துதான் கிடச்சிது அதை வச்சு என்னான்னா கூழாங்கற்களையும் வச்சு நான் சின்ன ஒரு ட்ரெயின் மாதிரி பண்ணேன் எனக்கு வந்து அது அவ்ளோவாக பெருசாக இல்லை ஏன்னா ஆல்ரெடி அந்தமாரிலாம் பண்ணிருந்தபோது நான் ஒன்டியும் ஆல்ரெடி பண்ணதானே போகறேன் அதனால் ஒன்றும் அதை பெருசாக எடுத்துக்கல அதனால் அதை மற்றவங்க பண்ணுறதை பார்க்கும்போது இன்னும் எனக்கு அது புதுசாக பண்ணுன்னு ஆர்வனாந்து மற்ற அவங்க பண்ணதுல பார்த்ததுல வந்து எல்லாமே சூப்பராக இருந்துது அதெலாம் ரொம்ப ரொம்ப அழகாகவே இருந்துதுங்க